இது நான் சோஷியல் ஒர்க்கர் பேசுகிறேன் சூளகிரியிலேருந்து உங்கூரில் இந்த ட்ரைனேஜ் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சினை ஏதாவது இருக்கா சுகாதார சம்மந்தமாக ம் என்ன பிரச்சின இருக்குது சரி ம் ம் ம் ம் ம் எது துணி துவைக்கிற தண்ணியா ஓஹோ வீதிலேயே துவைக்கிறாங்க ஓகே சரி சரி சரி இப்போது நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் அந்த குப்பை இருக்கிற இடம் அந்த ட்ரைனேஜி இப்போ இந்த லேடிஸுங்கலாம் துணி துவைக்கிற இடத்தெல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கு சனிக்கிழம நாளைக்கு வந்து விட்டு திங்கக்கிழம பஞ்சாயத்து தலைவரை பார்த்துட்டு அப்புறம் பிடிஓவை பார்த்துட்டு நானும் அவங்களெல்லாம் பேசி கூட்டு வரேன் வந்து பார்ப்போம் அந்த இடத்த பார்த்துட்டோம் இல்லை தலைவரால் என்ன பண்ண முடியுமா இல்லை பிடிஓவால் என்ன பண்ண முடியுமான்னு பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ணலாம் இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்டில் சொன்னீங்கள அந்த இடமும் அதுக்கு குப்பை கொட்டுகிறதுக்கு தொட்டியெல்லாம் வைக்க சொல்லுவோம் அந்த பாத்ரூம் கொட்டுறதில்ல ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஜனங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆளை போட்டு விழிப்புணர்வு கொடுக்கணும் அவங்களுக்கு அது அதான் பஞ்சாயத்தலைவருக்கு சொல்லி பிடிஓவுக்கு சொல்லி நம்ம கொஞ்சம் நாள் ஜனங்கள் பழகிற வரைக்கும் அங்கே கொஞ்சம் கொட்ட சொல்லி நம்ம இது பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுவோம் பேசி நம்ம அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதை சரி பண்ணுவோம்